இந்தியாவோடய வரலாறு என்னென்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பழங்காலத்தில் குட்டி குட்டி சிற்று நாடு சிற்றரசர் நாடுகளாக பிரிஞ்சு இருந்தது பாரததேசம் என்னும் ஒரே நாடாக இந்தியா பாகிஸ்தான் இலங்கை எல்லா நாடுகளும் கூட்டாக இருந்ச்சு பிஸ்டி பிரிட்டிஷ்காரன் காலம் உண்டு வந்தக்கப்புறோம் இங்லீஷ்காரங்க ஆட்சி வந்தக்கப்புறோம் அதே நாடு நமக்கு ஒரே நாடாக ஒரே இங்லீஷ்காரங்களுக்கு அடிமையாக இருந்தமாதிரி வெளித்தோற்றத்துக்கு அது இருந்துச்சி அவங்க காலத்துக்கப்புறோம் அதுவே இல இலங்கை சீனா பாகிஸ்தான்னு மூன்று இந்தியான்னு பாரததேசம் ஒன்றா இருந்தது மூணா நாலாக பிரிஞ்சுது அதுவே இப்போ இந்த காலத்தில் சிறு சிறு அரசியல் மூலிமாவும் கட்சி மூலிமாவும் பிரிஞ்சுது இருக்குது இதில் முன்னேற்றம் வந்து நிறைய வகையில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டுருக்கு தொழில் வகையில் சிறிது வகையில் அடைஞ்சிட்டுருக்கு விழிப்புணவுர்கள் இன்னும் வரணும் அதுக்கு விழிப்புணர்வுகள் எல்லா பொது மக்களுக்கும் சாதாரண பொது ஜனங்களுக்கும் ஸ்கூலு பள்ளிகூடத்திலேருந்தும் நடைமுறை பாடத்திட்டத்திலேருந்து கொண்டு வரணும் மேலும் இந் இந்தியாவோடய வரலாற்று இது எப்படின்னா நமக்கு பாரதியார் காந்தி இவங்கலாம் போராட்டத்தில் கலந்துட்டுருந்தாங்க அவங்க கலந்துட்டுருந்தப்போ உப்பு சத்தியாகிரகம் மிக பிரமாண்டமான போராட்டம் என்ன ச சாதாரண மக்களும் கூட போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு கலந்ததப்போ பண்ண போராட்டம் அது வந்து எல்லாத்தையும் பிரிட்டிஷ்காரங்களையும் நடுங்க வச்சுது இவ்வளோ ஒத்துமையாக இருக்கிற நாட்டை நாம் ஒன்றும் பண்ணகூடாது இவ்வளோ அளவுக்கு நாம் கஷ்டபடுத்திட்டோமுன்னு அவங்களே பயந்துட்டு போனாங்க மேலும் பாரதியார் வந்து அவங்களுக்கு சண்டை போடாமல் கவிதைகள் மூலிமாவும் பாடல்கள் மூலிமாவும் மக்களை சாதாரண மக்கள் ஜனங்களை தைரியத்தை வெளியே கொண்டு வந்தாங்க அதுபோல் சிறு சிறு நாடகங்கள் போட்டு பல்வேறு இடங் கிராமங்களையும் பல்வேறு இடத்துலையும் பல வீரர்கள் கலந்துகிட்டாங்க அதில் எங்கள் தாத்தாவும் ஒரு ஆளு தான் தாத்தா பாட்டி அவங்களும் இங்கே இருக்காங்க சின்ன கிரா நாடகம் போடுறது ஏதாவது இந்த மாதிரி நாடகலாம் போட்டு பழங்காலத்தில் நடிச்சிட்டுருந்தாங்க சுதந்திரம் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி அந்தமாதிரி சின்ன சின்ன நாடகம் போடுறனால பொது மக்களோடய மனசுக்குள்ள இருக்கிற தைரியம் வெளியே வந்தது நமக்கு சுதந்திரம் வேணும் நாம சுதந்திரமாக இருக்கணும் அந்த நான் நாடகம் மூலிமாவும் கவிதைகள் பாரதியார் கவிதைகள் மூலிமாவும் இந்த காந்தி வழிலேயும் போராடும் போது சுதந்திரம் நமக்கு கிடைச்சிது மேலும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற வீரர்கள் இருந்ததுனால் நாம் இந்த இந்தியாவை கட்டுக்கோப்பாக கொண்டு வரலாம் ஒரு பிரிட்டீஷ் அரசாங்கத்தை நாமளே நடத்தலான்னு தைரியம் பொதுமக்களுக்கு எல்லோருக்கும் வந்தது